தமிழ்நாட்டில நிறையவே வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு பார்த்திங்கனா வண்டலூர் முதுமலை வேடந்தாங்கல் முக்கூர்த்தி நேஷனல் பார்க் பெரியார் நேஷ்னல் பார்க்னு சொல்லிட்டு நிறைய சரணாலயங்கள் இருக்கு வண்டலூரில் பார்த்தீங்கனா அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் பார்க்கிருக்கு இந்தியாவுல லார்ஜஸ்ட் பார்க்கும் அப்படினு சொல்வாங்க அங்கே வெள்ளை புலி அப்புறோம் யானைகள்லாம் பார்த்தீங்கனா அப்படி லைவாக பார்க்குற ஃபீல்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் யானைகள்லாம் அப்படி குளிக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப குழ அப்படி குழந்த தனமான ஒரு விளையாட்டு யானையாக இருக்கும் சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பியே பார்த்துட்ருக்காங்க அந்த இடத்தலாம் போய்விட்டு முதுமலை பார்த்தீங்கனா புலிகளுக்கான ஒரு சரணாலயமாக சொல்லுறாங்க நைன்டீன் செவன்ட்டின் டூவில வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்து இருக்காங்க புலிகளை பாதுகாக்கனும் அப்படினு சொல்லிட்டு வேடந்தாங்கல்ல பார்த்தீங்கனா பறவைகளுக்கான ஒரு சரணாலயம்னு நல்லாவே தெரியும் அங்கே வர்ஷத்தில் ஒரு நடைவை வந்து பறவைகள் எங்கே இருக்கும் பறவளாம் வந்து அங்கே தான் வந்து அதோடைய லைஃப்பில வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு இடமாருக்கு அவங்களுக்கு மட்டு இல்லை நம்ப மக்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கற இடமா வேடந்தாங்கல்ருக்கு குழந்தைங்களும் சரி பெறியவங்களும் சரி அங்க ரொம்ப விரும்பியும் பார்க்கற ஒரு இடமா இருக்கு அங்கே போனால் மன நிம்மதி கிடைக்குது நல்லாவே அந்த பார்க்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க மன நிம்மதி கிடைக்குற ஒரு இடமா இருக்கு வனவிலங்கு சரணாலயங்கள்லாம்